ஹலோ முருகேஸ் அண்ணன் நல்லா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியா சரி பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க ஐயய்ய ஆ எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டுதான் விளையாண்ட்டுருக்கானுங்களா அங்கேயும் ம் சரி சரி இங்கேயும் அப்படிதான் அவனுங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுதான் விளையாண்ட்டுருக்கானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நாமலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்டில் போய் விளையாண்டுட்டுருப்போம் கம்மங்கரையில் போய் விளையாண்டுட்டுருப்போம் வயக்காட்டில் விளையாடுவோம் இந்த மாதிரி எதுவுமே இவனுங்க பண்ணமாட்டேங்கிறானுங்க அதுவும் அந்த கொரோனா வந்ததும் வந்துது அதுக்கப்புறம் இவனுங்க வெளியில போய் விளையாடுறதே கிடையாது எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடக்குதுங்க எப்போ பாத்தாலும் ஃபோன் ஃபோன பிடுங்கி வச்சுட்டோம்னா டிவியை பார்த்துட்டுருக்கானுங்க வெளியில போய் சைக்கிளாவது ஓட்டுறானாலும் ஓட்ட மாட்டேங்கிறானுங்க அப்படியே அப்படியே படுத்துகிட்டே டிவி பாத்துகிட்டே இருந்தால் உடம்புலாம் எப்படிண்ணே வரும் வளைய மாட்டுது இந்த வயசுலே என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ணன்

ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி சரி சரி ஆ ஆமாம்ண்ணே கஷ்டம் தான் சரிண்ணே ஒன்று பண்ணுவோம்ண்ணே நாளைக்கு காலையில வாக்கிங் வருவிங்கள்ள அப்படியே உங்க பெருசையும் கூட்டிகிட்டு வந்துருங்க நானும் என் பையனை கூட்டு வந்துடுறன் அப்படியே பழக்கிவிடுவோம் அவங்கள அட்லீஸ்ட் ஒரு மணிநேரம் நடக்கவாது செய்யட்டும் நம்மக்கூட அப்போதான் அவங்களுக்கும் அது வந்தாங்கன்னா அப்போ அடுத்த அடுத்தில் விளையாடவும் ஆரம்மிச்சிருவானுங்க ஏன்னா அங்கே பசங்க விளையாண்ட்டுருப்பானுங்கள அதை வச்சுகிட்டு அதை பார்த்துக்குவோம் ம் சரி அண்ணே நாளைக்கு காலையில் கூப்ட்டு வாங்க நம்ம பார்த்துக்குவோம் ம் ஓகேண்ணே ரைட்ண்ணே பாய்ண்ண ஆ ஓகேண்ணே